சௌண்ட் ஓகேயாடா

கௌசி பேசுறடா இண்டிபெண்டன்ஸ் டே வரனால உங்களை மூணு டான்ஸ்ஸு ரெடி பண்ணித் தர சொல்லிருக்கேன்

அப்புறம் பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி ஏதுவும் சேர்க்க முடியுமா நிறைய

ம் அப்புறம் மாஸ்க்கு மார்ச் பண்ணணும் பசங்க அதுக்குத் தேவையான மியூசிக் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருனாலும் கூட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்புறம் வந்து ஏ நம்ப இதை வந்து கலெக்டரும் இவங்களும் வராங்க வீஏஓவும் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு டீச்சரு இவங்கள பசங்களை ரெடி பண்ணுங்கள் ஆ ஹெல்ப்புக்கு யார்னாலும் கூட்டுக்கோங்க டைமுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க ஆ நான் வந்து கடைசியாக வந்து பார்க்குறேன் ரிகர்சல் மாதிரி பார்க்குறேன் ம்